மதிய உணவுக்கு வந்து அதிகபட்சம் வந்து சாம்பார் அப்படிங்கிறத வந்து எல்லோருமே செய்வாங்க ஸோ சாம்பாருக்கு வந்து பருப்பை நல்லா வேகவச்சு காய்கறியெல்லாம் போட்டு செய்கிறப்ப அந்த சாம்பார் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் அது இன்னும் டேஸ்ட் வந்து நமக்கு நல்ல சுவை வரணும் அப்படினா சின்ன வெங்காயம் வந்து நிறைய கட் பண்ணி அதை வந்து நம்ம தாளித்து சேக்கிறப்ப சாம்பார் வந்து இன்னும் டேஸ்டாக இருக்கும் அதுக்கு வந்து கரெக்டான ஒரு காம்பினேஷனாக வந்து உருளைக்கிழங்கு பொரியல் வந்து நமக்கு நல்லாயிருக்கும் அப்படினு சொல்லி நான் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவேன் அதுக்கு அடுத்து வந்து ஒரு நாள் சாம்பார் அப்படிங்கிறப்போ இன்னொரு நாள் காரக்குழம்பு காரக்குழம்பு வைக்கிறப்போ சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் நிறையா நம்ம உரித்துப் போட்டு நம்ம வச்சு சாப்பிட்டோம் அப்படினா அது புளி நல்லா கரைத்து ஊற்றி நம்ம சாப்பிட்றப்ப அந்த குழம்பு வந்து நமக்கு அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்தமாதிரி காரமாக எடுத்துக்கிற குழம்புகளுக்கு வந்து முட்டைக்கோஸ் பொரியல் இல்லைனா புடலங்கா இந்தமாதிரி நம்ம எடுக்கிறப்போ இந்த காரத்துக்கும் கொஞ்சம் லைட்டாக இருக்கிறதுக்கும் இந்த காம்பினேஷன் வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதுவும் இல்லாமல் எப்பயுமே வந்து மதியம் வந்து நம்ம என்ன ஒரு அசைவம் மாதிரி நம்ம எது சாப்பிட்டாலுமே வந்து கூட வந்து மிளகு சீரகம் வந்து இப்போது நறுக்கி நசுக்கிப் போட்டு ரசம் வச்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படினா நம்ளுடைய செரிமானத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் யாருக்கும் எந்த எந்த ஒரு வயிற்றுப் பிரச்சனைகளும் எதுவும் வராமல் இருக்கும் அப்படினு சொல்லி செய்வாங்க நைட்டுக்கு இரவு உணவு வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படினா இட்லிதான் அதிகமாக நம்ம சாப்பிட்னுன்னு சொல்வாங்க ஏன் அப்படினா இட்லி வந்து சீக்கிரமாக நம்ம வந்து செரிமானம் பண்ணக்கூடிய ஒரு உணவாக இருக்கும் அதுவே பூரி அந்தமாதிரிலாம் எடுத்தோம்னா எண்ணெய் எண்ணெய் வந்து அதிகமாக சேத்த சாப்பாட்ட வந்து நம்ம ரொம்ப எடுத்துக்கக்கூடாது ஏன்னா நம்ம நைட்டு தூங்குகிற டைமாக இருக்கிறப்போ அது நமக்கு செரிமானப் பிரச்சனை வந்து நமக்கு வரும் அப்படிங்கிறதுனால வந்து நைட்டில் வந்து எண்ணெய் வந்து அதிகம் சேர்த்த எந்தவொரு சாப்பாட்டையுமே சாப்பிடக்கூடாது அப்படினு சொல்வாங்க அதனால நம்ம தோசையே சாப்பிட்டாலுமே எண்ணெய் கம்மியாக ஊற்றி நம்ம சாப்பிட்ணும் அப்படினு சொல்லி சொல்வாங்க அதேமாதிரி தோசைக்கு வந்து தோசை இட்லி இந்தமாதிரி சாப்பாட்டுக்கு வந்து சாம்பார் சட்னி இதுவந்து நல்லாயிருக்கும் அப்படினு சொல்லி அதிகமாக வந்து விரும்பி சாப்பிட்றது அதுவாக இருக்கும் அதுக்கு அடுத்து வந்து வீட்டில் வந்து கொஞ்சம் வயசானவங்க சக்கரை நோய் உள்ளவங்களாக இருந்தாங்க அப்படினா அவங்களுக்கு வந்து நம்ம சப்பாத்தி வந்து நம்ம எண்ணெய் போடாமல் செஞ்சு கொடுத்தோம் அப்படினா அவங்களுக்கு வந்து அந்த சக்கரையோட அளவு வந்து நமக்கு வந்து குறைகிறதுக்கு வந்து அது உதவியாக இருக்கும் அப்படினு சொல்லி நைட்டில் வந்து அந்தமாதிரி அது மட்டும் இல்லாமல் வந்து ராகி தோசை ராகியில் சேமியா இந்தமாரிலாம் நம்ம செய்கிறப்ப அதுவும் நம்ம உடம்புக்கு வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு சாப்பாடாகவும் இருக்கும் அது இல்லாமல் எப்பயும் சாப்பிட்ட ஒரே அந்த இது எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் அதிகமாக இந்த மாதிரி ஒரு உணவுகளை தான் வந்து இரவு உணவாக வந்து நாங்கள் எடுத்துக்குவோம் அதுக்கு வந்து சரியான சட்னி சாம்பார் அப்படினா வெங்காயம் தக்காளி பட்டை வரமிளகாய் அதல்லாம் போட்டு நல்லா வதக்கி நம்ம செஞ்சு வந்தால் அந்த சாம்பார் அப்படிங்கிறது வந்து சாம்பார் அதில் அதேமாதிரி அதுமாதிரி வதக்கி போட்டு அரைச்ச சட்னி அதுவும் வந்து நல்லாயிருக்கும் அப்படினு சொல்லிட்டு நைட்டில் எப்பயும் நம்ம உணவு வந்து ரொம்ப கம்மியான அளவில் தான் எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம தூங்கப்போகிறப்ப நமக்கு அதில் வந்து செரிமானப் பிரச்சன வரக்கூடாது அப்படிங்கிறதுனால கம்மியான அதில் உள்ளதை வந்து நம்ம வந்து சாப்பிட்ணும் அப்படினு சொல்லி சொல்வாங்க